ஈரோடு மாவட்டத்தில் பருவங்கள் எப்படி இருக்கும்ன்னு பார்த்திங்ன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இப்பவே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவே முடியாது ரெயினிங் சீசனில் விடாமல் மழை பேஞ்சுட்டே இருக்கும் வெளியே எங்கேயும் போக முடியாத அளவுக்கு இருக்கும் இதே குளிர் காலத்தில் பார்த்திங்ன்னா ரொம்ப குளிராக இருக்கும் இந்த மாதிரிதான் சேஞ்சாகிட்டே இருக்கும் சீசனுக்கு சீசன் அதனால் அது அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ பார்த்திங்ன்னா ஃபஸ்ட்டு வெயில் காலம் பார்த்திங்ன்னா அது காலையில் அஞ்சு அஞ்சு ஆறு மணிக்குதான் விடியும் விடிய ஆரம்பிக்கும் ஆனால் ரெய்னிங் சீசனில் சன்னி தென் வெயில் காலத்தில் மட்டும் பார்த்திங்ன்னா அஞ்சரைக்கே அது விடிஞ்சிடும் ரொம்ப நேரத்திலே விடிஞ்சிடும் அதுவும் இருட்டாகறதை பார்த்திங்ன்னா நார்மலாக வந்து சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் சன் செட்டாகிரும் நான் அப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்ன்னா ஏழு மணிக்குதான் சன் செட்டே ஆகும் ஆகும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் அப்புறம் டெம்ப்ரேச்சர் பார்த்திங்ன்னா நூற்றி எட்டு டிகிரிக்கு மேலே இருக்கும் நம்ம வந்து மத்தியானம் டைம்யெலலாம் நம்ம வெளியே போவது ரொம்ப கஷ்டம் பத்து மணிக்கு மேலே வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டம்தான் வீட்டிலியும் இருக்க முடியாது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஃபான் போட்டாலும் ரொம்ப ஹீட்டாகதான் காற்று வரும் நைட் அதுக்கு மேலே இருக்கும் படுக்கவே முடியாது வீட்டுக்குள்ளே மாடியில் போய் படுக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் பார்த்திங்ன்னா நிறைய டிசீஸ்செலாம் வரும் அம்மை வெக்கை அந்த மாதிரி நோயெலாம் வரும் அதுக்கு வந்து நம்ம நிறையா தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நுங்கு இளநீர் வாட்ரு மெலன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் சாப்பிட்டாதான் அப்போ அந்த சீ சீசனுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அந்த சன்னி சீசனில்தான் நிறைய பேர் வந்து டூரெலாம் போவாங்க வெளியே ஊட்டி மைசூர் அந்த மாதிரி கூலாக இருக்க ஏரியாவுக்குதான் போவாங்க அந்த அந்த டைமில்தான் அங்கே நிறையா கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெயினி சீசன் பார்த்திங்ன்னா ரொம்ப மழை பெய்யும் தண்ணி அதிகமாக போயிகிட்டே இருக்கும் வாய்க்காலில் அந்த மாதிரி ஆற்றுல அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் விடாமல் மழை பேஞ்சுட்டே இருந்தால் பாலத்தெலாம் தாண்டி தண்ணி வந்துடும் ஸ்கூலுக்கு காலேஜ்ஜு ஆஃபிஸ் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் அந்த டைம்லேயும் நிறைய ஃபீவர்யெலாம் வந்துடும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகவும் முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் ஏரியாவே ஃபுல்லாக அதுக்கப்புறமா குளிர் காலம் பார்த்திங்ன்னா அதே மாதிரிதான் சீக்கிரமாகவே லேட்டாகதான் விடியும் லேட்டாக விடியும்னா ஏழு மணிக்கு மேலேதான் சன் ரைசை பார்க்க முடியும் ஈவ்னிங் அதே மாதிரி ஃபை தேர்ட்டிக்கு இயர்லியாகவே சன் செட்டாகிரும் அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்காது ஊட்டி மாதிரிலாம் இருக்காது ஓரளவுக்கு குளிராக இருக்கும் அதுக்கப்புறமா ஃபீவர் கோல்ட் அந்த மாதிரியலாம் வர செய்யும் நிறைய டிஸிசெலாம் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான்